ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நீங்கள் டெய்லரா எங்கள் ஸ்கூலில் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆன்வல் டே செலிப்ரேஷன் அதுக்கு இருபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸு தைக்கணும் ஆ ஆ ஆ இல்லை கேஷாகவே கொடுத்துட்றேன் அப்படியா ஓகே எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வீக் வேணும்

ஆ ஆ சரி ஓகே ஆ ஓகே வேறு எவ்வளோ வரும் அமௌண்ட்டு ஓ அப்படியா சரி ஆ தேங்க் யூ